பொதுவான சவால்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள எதுவென்றால் தண்ணீர் தண்ணீர் பற்றாக்குறை மிக முக்கியமானதாக சொல்லணும் பக்கத்து மாவட்டம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் பார்த்திர்கள் என்றால் பச்சை பசேல் எல்லாம் செழிப்புடன் இருக்கின்றார்கள் ஆனால் தருமபுரி எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணீர் இல்லை தண்ணீ தண்ணீர் இல்லை என்று மிகவும் வாடுகின்றார்கள் இதுவே எனது கருத்தாகும் அடிப்படை வசதியாகும்